எங்கள் பகுதியில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோயில்னு பார்த்தாங்க தட்சிணகாசி காலபைரவர் திருக்கோயில் இது வந்து அதியமான் கோட்டையில் இருக்குங்க ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமான் அரசரால் கட்டப்பட்ட கோயில் தாங்க இந்த தட்சிணகாசி காலபைரவர் திருக்கோயில் தமிழ்நாட்ல எந்தக் கோயிலுக்குப் போனாலும் முதல்ல வந்து விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க மற்றக் கடவுளை வணங்குவாங்க ஆனால் இந்த கா தட்சிணகாசி காலபைரவர் திருக்கோயிலில் நம்ம தட்சிணகாசி காலபைரவரை வணங்கிட்டு தாங்க அப்புறமா விநாயகரை வணங்குவோம் இங்கே சனி பகவானுக்கே இவர் தான் குருவாக இருக்கிறாராம் சோழ சாம்ராஜ்யத்தில் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஊர் தாங்க தகடூர் இந்தத் தகடூர் நாட்டை ஆண்ட மன்னர் தான் அதியமான் இந்த அதியமான் கட்டிய கோயில் தாங்க தட்சிணகாசி காலபைரவர் திருக்கோயில் இந்தக் கடவுளை வணங்கியதால் தான் அனைத்துப் போர்களிலேயும் வெற்றியைக் கண்டார் இவருடைய ஞாபகார்த்தமாக தான் அவர் போருக்குப் பயன்படுத்தியுள்ள வாளைத் தான் வணங்குகிறார்கள் மாதத்தில் ஒரு நாள் ராகு கால பூஜை விசேஷன்னு சொல்கிறாங்க இந்தப் பூஜையில் கலந்துக்கிட்டால் பில்லி சூனியம் போன்ற கெட்டதெல்லாம் விலகிட்டு நல்லது நடக்கும் நாம் நினைத்தது காரியம் நிறைவேறுன்னு சொல்கிறாங்க அதியமான் கோட்டை தருமபுரி என்று பெயர் வர காரணமே இந்த அதியமான் மன்னர் தாங்க தர்மத்திற்கே பெயர் போன இந்த அதியமான் மன்னர் தர்மத்திற்கே பெயர் போனதுனால் தான் இதுக்குது தருமபுரி மாவட்டம் என்று பெயர் வந்தது அதியமான் மன்னர் அவருக்குக் கிடைத்த ஞானப்பலத்தை தமிழகத்தையும் தமிழ்நாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் வளர்த்து வந்த நம்ம ஔவையாருக்கு இந்தப் பழத்தைக் கொடுத்ததால் ரொம்ப நல்லதுன்னு அவரைத் தேடி இந்தப் பழத்தை வந்து இந்தப் பழத்தைக் கொடுத்து நிம்மதி அடைந்தாராம் யா அதியமான் நினைவு மண்டபம்னு பார்த்தா சுப்பிரமணிய சிவா மணி மண்டபம் பாப்பரப்பட்டியில் இருக்குங்க இங்கு ஆய இவர் வந்து பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு அக்டோபர் நான்காம் நாள் இவர் பிறந்தார் சுப்பிரமணிய சிவா தந்தை பெயர் ராஜம் ஐயர் தாய் பெயர் வந்து பார்த்தா ராஜலட்சுமி சுப்பிரமணிய சிவா விடுதலைப் போராட்ட வீரர் இவர் வந்து விடுதலைப் போராட்ட வீரர் விடுதலைப் போராட்ட வீரர் மட்டுமன்று ஆக்கப்பூர்வமான எழுத்தாளரும் கூட சிறந்த பத்திரிகையாளர் ஆக்கப்பூர்வமான எழுத்தாளர் சிறந்த பத்திரிகையாளர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஆண்டு வந்து நேன போய் நேன பானு என்ற மாத இதழையும் தொடங்கி இருக்கிறார் ராமானுஜ விஜயம் சங்கர விஜயம் போன்ற பல நூல்களை எழுதி இருக்கிறார் சுப்பிரமணிய சிவா பார்த்தீங்கன்னா வஉசி சிதம்பரனாருடனும் மற்றும் சுப்பிரமணிய பாரதியாருடன் நெருக்கமாக பழகி இருக்கிறார் இவர் விடுதலைப் போராட்ட வீரர் இவரது மணி மண்டபம் வந்து பாப்பரப்பட்டியில் அமைந்திருக்கிறது இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இவர் மறைந்தது இருபத்தி மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து